தமிழகத்துல மாடு வளர்ப்பதில் முக்கியமான இடம் திருப்பூர் திருப்பூர்ல தான் வந்து மாடுகளுக்கு வந்து முக்கியமாக வளர்க்கறதில் வந்து முக்கிய இடம் வந்து கொடுத்துருக்காங்க காங்கேயம் காளையை பற்றி வந்து நம்ம வந்து சொல்லணும்னா காங்கேயம் காலத்தை வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கலாம் வந்து நிறைய வந்து பயன்படுத்துவாங்கள் காங்கேயம் காளையை அதை வந்து நல்லா வந்து ஊக்கப்படுத்தி ட்ரைன்னப் பண்ணி அதை நல்லா வந்து இந்த க ஜல்லிக்கட்டுக்கு வந்து காங்கேயம் காளையை பார்த்தாலே வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப கொஞ்சம் பார்த்தாலே அப்படே பயமாக இருக்கிற மாரி இருக்கும் காங்கேயம் காளை எல்லாம் வந்து பார்த்தோம்னா அப்பறம் வந்து அந்த காளைகள்லாம் வந்து வயல்கள்ல வந்து மிகவும் வந்து பயன்படுத்துவாங்கள் இந்த வந்து வயல்ல வந்து நெல் விதைக்கும் போது அந்த வயலை வந்து உழுவறத்துக்கு வண்டி இழுக்கறத்துக்கு நீர் இறைக்கிறத்துக்கு அதுக்கெலாமும் வந்து இந்த மாடுகளை வந்து வந்து பயன்படுத்துவாங்கள் யார் வேண்டுமானாலும் பால் கறக்க முடியுமானால் கண்டிப்பாக வந்து யாராலையும் முடியவே முடியாது இப்போ மாடுங்கள் வந்து யார் வந்து பால் கறந்தாலும் வந்து கொடுக்காது அவங்க வீட்டில உள்ளவங்கள் வந்து கறந்தால் வந்து பால் வந்து கறக்க விடும் மாடு அப்புறம் வந்து அவும் அந்த மாட்டுகிட்ட வந்து ரொம்ப பழகுனவங்க அந்த மாடு வந்து பால் கறக்க தெருஞ்சவங்களால் மட்டும் தான் வந்து முறையா வந்து தெரிஞ்சவங்களால மட்டும் தான் வந்து பால் வந்து கறக்க முடியும் யார் வேணாலும் போய் கறந்தாலும் மாடும் வந்து பயந்துடும் மாடும் வந்து பாலும் வந்து கொடுக்காது பாலும் நம்மளால வந்து கறக்க முடியாது ஆனால் வ அதை வந்து முறையாக வந்து கறக்க முடிஞ்சவங்களால் மட்டும் தான் வந்து பால் வந்து கறக்க முடியும் பால் கறக்கும் போது என்ன செய்யணும்னால் ஃபஸ்ட்டு வந்து மாட்டை வந்து நல்லா மாட்டுக்கு வந்து நிறையா வந்து வைக்கோல் புல்லுங்கள் நிறையா தண்ணி வந்து கொடுத்துருக்கணும் அப்படி கொடுத்துட்டு மாடை வந்து நல்லா அன்பாக அரவணைச்சி அது கிட்ட வந்து டெய்லி நம்ம பேசுனம்னால் அதே மாரி அது கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக நம்ம பால் கறக்க ஆரம்பிச்சோம்னால் மாடு நம்மளுக்கு நிறையா பாலும் கொடுக்கும் அந்த மாடு வந்து நம்மள்ட்ட பயப்படவும் பயப்படாது மாடுக்கு பால் கறந்து முடிச்சதுக்கப்புறம் அதோட குலந்தைய அதுக்கிட்ட விட்டுட்டு மீதி உள்ள பாலை வந்து குலந்த வந்து குடிக்கும்